பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து க்ளைமேட் சேன்ஜ் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது இங்கே வந்து காடுகள் அதிகமாக இல்லை காடுகள் அதிகமாக இல்லாதனால் பருவநிலைகள் வந்து மாறிருக்குது போதுமான மலை வந்து இல்லை அதனால வந்து விளையக்கூடிய விளைச்சல் வந்து சரியா இல்லாதனால் நிறைய வந்து கிராமத்து மக்கள் வந்து நஷ்டத்தில் இருக்கிறாங்க